நமக்கு தெரிஞ்ச கடையில் சின்னி ஃபேன் ஒன்று வாங்கினேன் அது இத்தனை நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடம் ஆகுது இனியும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா ஓடிகிட்டு இருக்குது யாராச்சும் கேட்டாலும் நான் சொல்கிறேன் அவங்களும் தான் அங்கே தான் போய் வாங்கிகிட்டு வரேன் சொல்லிருக்கிறாங்க இன்னும் போகலை போய் நல்லா தான் அந்த பொருள் நல்லா தான் இருக்குது பதினஞ்சு வருடமா நல்லா உழைக்குது அது பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ரைட்